ஹலோ என் பேர் கோபி மட்டன் பிரியாணி ஆர்ட்ரு பண்ணி இருந்தேன் ஆனால் அது வரதுக் கொஞ்சம் லேட்டாகி போச்சு அது அது என்னான்னு தெரியலை அதை பார்த்து கொஞ்சம் சொல்லுறீங்களா சரிங்க ஓ அப்படியா சரி நான் பார்த்து சொல்லுறங்க நீங்கள் வேறு எதாச்சு என்ன நான் பணம் எல்லாம் அனுப் அனுப் அனுப்பிசிட்டேன் பேமெண்ட் பண்ணிவிட்டேன் உங்கள் சைட்டில் எதா ப்ராப்ளம் இருக்கா பாருங்கள் சரி பார்த்து சொல்லுங்கள் ம் சரிங்க அப்படிங்களா சரி நான் பார்த்து சொல்லுறங்க சரி சரி பார்த்துடுங்க நான் வேறு ஸோ இன்னோரு டைமு அ அனுப்பிடுறேன் கரெக்டாக அனுப்பிடுறேன் நீங்கள் எப்போ வந்து வரும் அந்த ஆன்லைன் இது ப பார்சல் எப்போ வரும்ங்க நாலு மணிக்கு வந்துருங்களா சரிங்க சரி வந்ததுமே நீங்கள் பணம் கையோட வாங்கிகிட்டு போயிவிடுங்க என்னோட பணம் அது என்னோட அக்கவுண்ட்டில் பேலன்ஸ் நீங்கள் தான் கையோடு பணம் கொடுத்துட்றேன் அது வந்து வாய்ங்கங்க சரிங்க